கலாச்சார பரிமாற்றம் வந்து எப்படி நடந்துச்சுன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஆந்திரம் கேரளா இதெல்லாம் வந்து ஒரே ஒரே இதாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து மாநில ரீ ரீதியாக எல்லாமே பிரிச்சுட்டாங்க முன்னாடி எல்லாம் வந்து சோழ சேர பாண்டியன்னு சொல்லிகிட்டு மன்னர்கள் வாழ்ந்த இடமா இருந்துச்சு இல்லையா அப்போ வந்து இங்கே வந்து காவேரிப்பூம்பட்டினம்னு ஒரு துறைமுகம் இருந்துச்சு அந்த துறைமுகம் வந்து ரொம்ப ஃபேமஸான துறைமுகம் அதில் தான் வந்து பண்ட பரிமாற்றங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கள் தகவல்களும் அது கப்பல் மூலமாக தான் பரி பரிமாற்றம் பண்ணிகிட்டுருந்தாங்க இன்னோன்று ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து ரொம்ப நல் நல்லா விளங்கிட்டிருந்தது எப்போ என் நம்மளோடய தமிழகத்தில் வந்து பாரம்பரியத்தை பின்பற்றிகிட்டு இருக்கோம்லே அந்த மாதிரியே இங்கே இந்த கேரளம் கர்நாடகா எல்லா இடத்துலையுமே பின்பற்றிகிட்டு இருக்காங்கள் எப்படின்னா அங்கேயும் வந்து பொங்கல் தீபாவளி எல்லாமே கொண்டாடுகிறாங்க இல்லையா இன்னமும் சிங்கப்பூர் தாய்லாந்த் பர்மா அந்த மாதிரிலாம் வந்து நம்மளோடய கலாச்சாரத்தை இன்னமும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்கள் இங்கே இருந்து நம்பளோடய தமிழை வந்து அவங்களும் மேம்படுத்துகிறாங்க நம்பளும் மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம் மொழி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் எல்லா இடத்துலையுமே இன்னமும் இருக்குது எதுவும் மறையாமல் இன்னமும் இந்த பொங்கல் டைம்லேலாம் வந்து மண் பானை வச்சு நம்ம பொங்கல் விட்டுறா மாதிரியே அங்கேயும் இன்னை வரைக்குமே பொங்கல்லாம் பண்ணிட்டுயிருக்காங்க எல்லா பண்டிகள்லையும் சூரிய பகவானுக்கு படைக்கிறா மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ணுறமோ அந்த கலாச்சாரம் மாறாமல் பல இடங்களில் இன்னமும் இருக்குது